வாங்க தம்பி உக்காருங்க என்ன பண்ணுது உடம்புக்கு கொஞ்ச நாளாவா இல்லை நேற்றா அப்படிங்களா முந்தாநாள் நைட் என்ன சாப்பிட்டிங்க புரோட்டா சாப்பிலாமா அதில் என்னென்ன என்ன மாவில் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அது வந்து மை ஒன்லி மைதா மாவில் மட்டும்தான் பண்ணுறாங்க அந்த மைதா மாவில் வந்து எல்எல்டின்னு சொல்கிற ஒரு ரசாயனம் கலக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து பளபளப்பாக தெரியுது நீங்களும் வாங்கி சாப்பிட்றீங்க அது வந்து சாப்பிடவே கூடாத ஒரு பொருளில் அது முக்கியமான ஒன்று சாப்பிடுங்க வேணான்னு சொல்லலை அது வந்து சாப்பிடக்கூடாது அதுதான் உண்மை வேறென்ன சாப்பிட்டிங்க அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் என்னென்ன கலக்கிறாங்கன்னு தெரியுமா நீங்கள் சாப்பிட்டது எதுவுமே உடம்புக்கு ஒத்துக்கிறாத பொருளாக தான் சாப்பிட்ருக்கிங்க அதனால் தான் உங்களுக்கு வந்து இப்படி ப்ராப்ளம் வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோனு சொல்லி ஒரு ரசாயனம் கலக்கிறாங்க அதுபோக அந்த அதில் சிக்கன் சொல்கிறிங்க தெரியுமா அந்த சிக்கனெலாம் வந்து ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி பண்ணது மீதமானதெல்லாம் போட்டு பண்ணித்தருவாங்க அதெல்லாம் அடுத்து தவிர்த்துக்கோங்க நல்ல கடைதாங் சார் கடை நல்லா தான் இருக்கும் அங்கே அவங்க கொடுக்கற பொருள் தரமானதாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு நான் பத்து பேரை பார்க்கறேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் அடுத்தெல்லாம் சாப்பிடாதிங்க இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது முடிஞ்சளவுக்கு கடைகளில் சாப்பிட்ற பொருளை தவிர்த்துக்கோங்க வீட்லேயே எதுனாலும் வீட்டில் தயார் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டிலே கோதுமை மாவு அரைச்சு அதில் தோசை சுட்டு சாப்பிடுங்க அதிலையே ப புரோட்டா செய்யலாம் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க முடிஞ்சளவுக்கு நல்லா சத்துள்ள பொருளாக எடுத்துக்கோங்க நான் அப்படின்னு சொல்லலை உணவு வகைகள்லேயே சத்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அது வந்து அது நான் வேணான்னு சொல்லமாட்டேன் பழங்கள் காய்கறியெலாம் எடுத்துக்கலாம் உணவு வகைகளுமே கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுத்துக்கோங்க நைட் நேரம் வந்து முடிஞ்சளவுக்கு உணவு சாப்பிட்றத நிறுத்திவிட்டு காய் பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க பாருங்க ஆமாங்க சார் கருப்பரிசிகிறது வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன கொஞ்சம் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு பிரச்சின மட்டும்தானா வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அதெல்லாம் இருக்கிறதுங்க சார் அது கம்மி பண்ணிடலாம் இப்போ போய் ஒரு ஊசி மட்டும் போட்டுக்கோங்க நான் மருந்து எழுதித்தரேன் அதை வாங்கிக்கோங்க ஊசி மட்டும் போட்டு நாளைக்கு விட்டு நாளான்னிக்கு வந்து பாருங்க ஓகேங்களா ஆ ஊசி போட்டு போய்விட்டு ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் வாங்க ஓகேங்க சார்